எங்க தாய் மொழி தவிர வேறு எந்த மொழியும் எங்களுக்கு கற்றுக்க விருப்பம் இல்லை ஏன்னாக்க எங்கள் தாய் மொழி வந்துட்டு பண்டையக் கால தமிழர்கள எத்தினை வருசமாக மொழி இருக்குது தெரியுமா அதாவது நம்ம தாய்மொழிலப் பார்த்தா அகநானூறு புற புகநானூ புறநானூறு சிலப்பதிகாரம் சிவப்பதிகாரம் திரிகடுகம் திருமூலர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் என்பது ஆயிரத்தி முன்னூத் முன்னூற்றி முப்பது குறளை வந்து எழுதியிருக்கிறாரு அதெல்லாம் நம்ம படித்தா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இது இது இதையே இது படிச்சாலே நம்மளுக்கு போதும் நம்மள அந்த அளவு அதே மாதிரி ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் நம்ம எங்கேனா வேலைக்கு போனாக் கூட பஸ்ட்டு வந்து என்னென்னாக்கா டிஸிப்ளினாக இருக்கணும் நம்ம ஒழுக்கமாக இருந்தால் தான் நாளடைவில் நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் பஸ்ட்டு ஒழுக்கமாக இருக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பஸ்ட்டு தலையை அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சிருந்தால் இப்போது இதுவாக இருக்கும் நம்ம அதை தாண்டி என் மற்ற மொழிய நம்ம கற்றுக்கணும் சொல்லுங்கள் ம் நம்ம மொழிலேயே அவ்வளோ சங்கத் தமிழ் எல்லாமே இருக்குது ஆத்திச்சூடி அவ்வையார் அவ்வளோ அழகாலாம் எழுதிக்கிறாங்க இதே மற்ற மொழி படிக்கிறத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை அவ்வளோ தான்